எனக்கு ஆன்லைனில் ஆர்டரே பண்ணத்தெரியாது எங்கள் மாமா தான் எனக்கு எங்களுக்கு வந்து ஆர்ட்ரு பண்ணுவாங்க ஆர்ட்ரு பண்ணி பீஸா வரவைப்பாங்க ஃபஸ்ட்டு நாள் பார்த்தீங்கனா எல்லாத்திலையும் ஒரு ஒரு பீஸா எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அதில் எல்லோருக்கும் ஒரு ஒரு பீஸா ஆர்ட்ரு பண்ணி ஒரு ஒரு ஏழு பீஸா வரவைப்பாங்க ஏழு பீஸாவுலையுமே நாங்கள் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் தனித்தனியாகலாம் வராது ஒரு எல்லோரும் ஷேர் பண்ணி சிக்கன் பீஸா மட்டன் பீஸா இந்தமாதிரி இது பன்னீரு அதைமாரி சீஸு சீஸு சீஸு பீஸா அந்தமாரி பீஸா விஜிடபிள் பீஸா அதில் வந்து சிக்கன் பீஸா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் பீஸா நல்லாயிருக்கும் எனக்கு சிக்கன் பீஸா தான் எனக்கு பிடிச்சிருந்துது அதை நான் கேட்டு நான் சாப்பிட்டுட்ருந்தேன் மறுநாள் எனக்கு அது பிடிச்சிருந்துது அதே மாரி பீஸா நான் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் பசங்களையும் எங்களையும் வந்து பீஸா எங்களையும் சாப்பிட விடாதுங்க எங்கள்கிட்டேருந்தும் பிடிங்கி பசங்களும் சாப்பிட்டு உக்கார்ந்துட்ருக்குங்க எங்களையும் ஒழுங்காக உக்காந்து விரும்பி உக்காந்து சாப்பிடவே விடாதுங்க பீஸா நல்லாயிருக்குங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம்னா பசங்கள் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஃபிஃப்ட்டின் மினிட்ஸில் வந்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நம்ம டிப்ஸு கொடுத்தாலும் வாங்கமாட்டாங்க அது கொஞ்சம் ஜென்யூனாக நடந்துப்பாங்க அந்த டெலிவரி பண்ணுற பசங்களெலாம் பண்ணிட்டு ஃபோன் பண்ணி வேறு பீஸா நல்லாயிருக்கா மேடம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த கம்பெனிலேருந்து கேட்பாங்க பீஸா எங்கேயிருந்து லேட்டாக வரும்னா அந்த ஸொமேட்டோங்கிற கம்பெனிலேருந்து தான் பீஸா நம்ம ஃபோன் பண்ணோம்னா ஒரு அரை மணிநேரம் கழிச்சி இல்லைன்னா ஒரு இருபது கொஞ்சம் நேரம் கழிச்சி தான் வரும் உடனே நம்ம கால் பண்ணிண நேரத்துக்கு வராது ஆனால் அங்கே பீஸா ஆனால் நல்லாயிருக்கும் லேட்டானாலும் பீஸா ரொம்ப டேஸ்ட்டாக அது நல்லாயிருக்கும் ஃபுட்டில் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபுட்டும் ஃபுட்டுமே நல்லாயிருக்கும் அங்கே ஃபுட்டு இந்த கேஎஃப்ஸி சிக்கன் இந்த கேஎஃப்ஸி பர்கர் சிக்கன் பர்கர் அந்த மாதிரில்லாம் வந்து நல்ல நல்ல டேஸ்ட்டி இதாக இருக்கும் பிள்ளைங்க வந்து இதுக்காகவே வந்து நாங்கள் ஸ்கூல் போகமாட்டோம் அப்படி ஸ்கூல் போகணும்னா எங்களுக்கு பீஸா வாங்கி கொடுங்க நாங்கள் ஸ்கூல் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு உக்காந்துட்டிருக்குங்க அதுக்கிட்டையே நாங்கள் நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க உங்களுக்கு நைட்டு வந்து பீஸா இருக்கும் பீஸா நாங்கள் உடனே ஆர்ட்ரு பண்ணி நாங்கள் அதுங்களுக்கு மட்டும் ஒரு மூணு பீஸா ஆர்ட்ரு பண்ணி வரவைப்போம் சிக்கன் பீஸா வந்து ஆர்டர் பண்ணி வரவச்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்போம் அந்த பீஸாவை சாப்பிட்டு பிள்ளைங்களாம் படுத்து தூங்கிடுங்க அப்புறம் பர்கர் ஆர்டர் பண்ணுவோம் பர்கர் ஆர்டர் பண்ணி பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம் உக்காந்து பர்கர் நல்லாருந்துச்சு பர்கர் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி பசங்களுக்கு பிடிக்கல ஒரு என்ன பன்னு மாதிரி இருக்குது அப்டின்னு சொல்லிவிட்டு திங்கலை பசங்களெலாம் எங்களுக்கு வந்து பர்கர் வந்து எங்களுக்கு அதை சாப்பிடவும் வயிறு நல்லா நிரம்பிடுச்சி பசங்களுக்கு பர்கர் பிடிக்கல பீஸா தான் பிடிச்சிருக்கு பீஸாவில் இந்த வெஜ் பீஸாவிலையா அதுங்களுக்கு ஒன்றும் தெரியலை சிக்கன் பீஸா இல்லைன்னா சிக்கன் போட்டிருக்கும் பன்னீர் பீஸா சாப்பிட்டுச்சிங்க பன்னீரெல்லாம் சாப்டேவே சாப்பிடாதுங்க அந்த பீஸாவில் போட்டிருக்குறதனால பன்னீர் பீஸா அந்த பீஸா அந்த வாங்கிக்கொடுத்தோம் பன்னீர் பன்னீர் சாப்பிட மாட்டுதுங்க அப்படினு சொல்லிட்டு பன்னீர் பீஸா வாங்கிக்கொடுத்ததுனால பன்னீர் பீஸா பசங்கள் வந்து பிடிச்சி சாப்ட்டுச்சுங்க ஃபேமிலியோடு உக்காந்து நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி ஃபேமிலியோடு உக்காந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு அதை சாப்ட்டுவிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சுட்டு அழகாக படுத்து தூங்கிட்டோம் நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிணோம் பீஸாவை சாப்பிட்டு